கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபலமான சில உள்ளூர் விளையாட்டுகள் என்னான்னு கேட்டிங்கனான்னா மொதல எடுத்திங்கன்னா கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்டுக்கு ஒரு பன்னெண்டு பேர் போவோம் ரெண்டு டீமாக பிரிப்போம் பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வருவாங்க வரும்போது நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது மற்றவங்கள பார்த்துட்டு இன்னும் ஒரு பத்து பேர் கூடுவாங்க இவன் அடிப்பானா அவன் அடிப்பானா இவன் பால் கரெக்டாக போடுகிறானா அவன் கரெக்டாக போடுறானான்னு சொல்லி சில ஜனங்கள் வந்து பார்வையாக குறிக்கோளாக பார்ப்பாங்க இவன் கரெக்டாக போடுகிறானா சொல்லி பார்க்கறான் அதுக்கு பின்னாடி வந்து ஆர்கெஷ்ட் போடுவாங்க பாட்டு கச்சேரி அப்புறமா வந்து கால்பந்து போட்டி நடக்கும் அதுலேயும் விளையாடுவாங்க உள்ளூரில் கபடி போட்டி வைப்பாங்க இரவானால் கபடி போட்டி வைப்பாங்க அப்புறம் நீச்சல் போட்டி வைப்பாங்க அப்புறமா ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வந்துவிட்டு நூல் கோர்க்கறது ஊசிக்கு நூல் கோர்க்கறது லெமன் கோர்க்கறது இல்லை தெருக்கூத்து நாடகம் அப்பறம் நிறையா விசேஷலாம் நடக்குது நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது இங்கே ஆடலும் பாடலும் கூட நெடக்கிது பொழுதுபோக்கு நல்லா இருக்கும் அது ஏன்னா இப்போ அதை பார்த்தராக்கா மறுபடியும் அந்த நாள் எப்போடா வருதுன்னு சொல்லி யோசிப்போம் ஏன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிருது இங்கே பொழுதுபோக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னு வெச்சுக்கோங்க அங்கே போகிறது இங்கே போகிறது சுத்திட்டே இருக்கிறதுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தமன்னா பொழுது போய்ருது எப்போடா டைம் போகுன்னு சொல்லி நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் விளையாடினோன்னா கிரிக்கெட்டு விளையாடுறத்துக்கு போனோம்னா அது ஓரு ரெண்டு மணி நேரம் டைம்பாஸ் ஆகிரும் அப்புறமா கபடி வைப்பாங்க அதுக்கும் போய்ரும் கால்பந்து வைப்பாங்க அதில் போய்ரும் செட்டில்காக் விளையாடுவாங்க செட்டில்காக் விளையாடும்போது இந்த பால் அங்கே வருதா அந்த பக்கம் இந்த பக்கோம் சொல்லி பார்ப்பாங்க அதுவும் நல்லா இருக்கும் அப்புறமா ஹாக்கி ஹாக்கி விளையாடுவோம் மைதானம் இருக்கும் மைதானத்தில் போய்ட்டு ஆக்கி விளையாடுவோம் அதுலேயும் நல்லா இருக்கும் வாலிபால் விளாடுவோம் அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்குது அப்ப